இப்போ பார்த்தீங்ன்னா நாய் கடிச்சுச்சுன்னாக்க உடனடியா நாங்கள் வந்துட்டு எங்கே இந்த பலாப்பழ மரம் இருக்கோ அந்த இடத்துக்கு உடனே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பலா இலைகள பறிச்சோமுன்னால் பால் வரும் அந்த கடித்த இடத்துல அந்த பாலை அப்படியே சும்மா தடவி விட்டு உடனே ஹாஸ்ப்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டலுக்கு கூட்டி வந்துடுவோம் இங்கே வந்து தொப்புள் சுற்றியும் ஊசி போடுவாங்க அது ஓரளவுக்கு குணமாகிடும்